நாங்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கிறோங்க இங்கே மங்களம் ஹோட்டல் வந்து நல்ல வெரைட்டிஸ் இருக்குது நல்ல சாப்பாடு நல்ல தரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுவும் இல்லாது ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு பிரியாணி வாங்குனால் ஒரு பிரியாணி இலவசம் ஒரு மட்டன் பிரியாணி வாங்குனால் ஒரு மட்டன் பிரியாணி இலவசம் ஒரு தந்தூரி வாங்கினேன் அதுக்கு வந்து இது தந்தூரி ரோட்டி இலவசம் அந்தமாதிரியெல்லாம் சொன்னாங்க சரி எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஐம்பது பேர் இருக்கோங்க நாங்கள் அதுக்காகவே முன் பதிவு செஞ்சுரலான்ட்டு டேபிளை புக் பண்ண வந்திருக்கேன் அதனால ஒரு ஐம்பது பேருக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியுமா இந்த சாப்பாடெல்லாம் எங்களுக்கு வேண்டியது ரைஸு சிக்கன் ரைஸு எல்லாமே உங்கள் ஹோட்டலில் என்னென்ன இருக்குது நல்லா இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிணும் அதுக்காக நான் முன்பதிவு செய்கிறத்துக்காக டேபிள் புக் பண்ணி புக் பண்ணுறத்துக்காக வந்திருக்கேன்